நீங்கள் எழுதியதிலேயே உங்களுக்கு பிடித்த புத்தகம் வலைப்பதிவு டைரி ஆப் கவிதை அல்லது கதை எது அதை எழுத உங்களை தூண்டியது எது பொதுவாக எந்த மொழியில் அதிகமாக எழுத விரும்புகிறீர்கள் நான் கல்கியின் மிகப்பெரிய ரசிகன் பலருக்கு அவர் பெயரை கேட்டவுடன் அவர் எழுதிய சரித்திர தாவல்கள் தான் நினைவுக்கு வரும் ஆனால் அவரது சமூக நாவல் என்னை மிகவும் வியப்படைய செய்தது பெண் விடுதலையும் தேசிய விடுதலையும் மையமாக வைத்து எழுதுவார் நான் படித்ததில் படித்தவை தியாக பூமி அலை ஓசை மகுட பதிவு பார்த்திபன் கனவு தவிர அவரது சத்திர சரித்திர நாவல்கள் எதுவும் படித்ததில்லை படிக்க நல்ல நேரம் அமைய காத்திருக்கிறேன் பாலகுமாரரின் தலைப்பா தலையணை பூக்கள் என்னை மிகவும் பாதித்த நாவல் நான் பார்த்த சாரதியின் கோபுர தீபம் மற்றும் வஞ்சி மாநகரம் மிகவும் நன்றாக இருந்தது குறிஞ்சி மலர் இன்னும் படிக்கவில்லை நேரம் கிடைக்கும்போது இந்த நூல்களை அனைவரும் படிக்க வேண்டும் இவை அனைத்தும் ஒரு மனிதன் வாழ்வில் முக்கியமாக படிக்க வேண்டிய நூல் ஆகும் அதுமட்டும் இல்லாமல் பொதுவாக எந்த மொழியில் நான் அதிகமாக எழுத விரும்புகிறேன் என்றால் ஆங்கில மொழியில் தான் நான் அதிகமாக எழுத விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பல புத்தகங்களையும் நான் படித்துள்ளேன் எழுதுபவர் எழுத்தில் உள்ள கவிதை நூலுக்கு மாதிரி மதிப்பையும் அவற்றுக்கு கருத்துக்களையும் கொடுக்கின்றன எனவே அவை படிப்பதற்கு மிகவும் எளிமையாக உள்ளது